பதிமூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணுற்றி ரெண்டு பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி நாலு எட்டு எட்டு ஆயிரத்தி எண்நூத்தி அறுபத்தி மூணு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இரண்டு ஆறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுத்தெட்டு